எனக்கு ரொம்பவும் பிடித்த பல இடங்கள் இந்த இந்தியாவில் இருக்குது குதுப் மினார் சாய்ந்த கோபுரம் பிச்சாவரம் கொடைக்கானல் ஊட்டி கேரளா உத்திரப்பிரதேசம் தஞ்சாவூர் பெரிய கோயில் வேலூர் தங்கக் கோவில் சிதம்பரம் நடராஜர் கோயில் மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயம் திருவாரூர் கோயிலு தாஜ் மஹால் காரைக்கால் அம்மையார் இந்த மாதிரி பல இடங்கள் வந்து பிடித்த இடம் இந்த கொடைக்கானல்லலாம் பார்த்தோன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஏன்னால் எப்போதுமே கூலிங்கான பிளேசஸ் அதெல்லாம் பூச்செடிகள் எத்தனை விதமான வண்ணங்களில் பூக்கள் இருக்குதுன்னு பார்த்தோன்னா அங்கே தான் ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி மலை பகுதிகளில் தான் அதிகமாக இருக்கும் இங்கே வந்து கேரட்டெலாம் பார்த்தோன்னா இலை தழைளோடு இருக்கும் அதலாம் அதை பிடிச்சி ஃபோட்டோ எடுத்து எனக்கு ஃபேஸ்புக்கில் ஸ்டோரி வைக்க ரொம்ப பிடிக்கும் இதேபோல் பல பகுதிகள் வந்து இந்தியாவில் இருக்குது அந்த இடத்தலாம் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாருக்கும்